திருமணம்னாக்கா முன்னே முன்னெலாம் வந்து சிம்பிளாக இருக்கும் கோயிலில் மாதிரி பொதுவான இடங்கள்ல செய்வாங்க இதுக்கு செலவும் அதிகமாகாது இப்போ வந்து பெரிய விஷயமா இருக்குது திருமணன்னாலே பெரிய விஷயோம் பெரிய பட்ஜெட்டு அது பட்ஜெட் ஆகுது அது பண்ணுறக்குள்ள ஒரு வழியாகிடும் போல இருக்குது முழி பிதுங்கி போயிடுது அது எல்லாத்தையும் எல்லாத்தையும் நேரில் பத்திரிக்கை வச்சு வர வர வச்சு பார்க்கும்போது சிரமங்கள் அதிகமாகதான் இருக்குது ஆள் பற்றாக்குறையும் ஏற்படுது எல்லாமும் விலைவாசியும் அதிகமாக இருக்குது அதை மாரி செய்யும்போது வீட்டுக்கு வர சொல்லி எல்லோரையும் பத்திரிக்கிய வைக்க வர வச்சு வீட்டுக்கு வர சொல்லி செய்யும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதிலயும் இல்லை கல்யாணோம்னா சுற்றார் உறவினர்கள் சொந்த பந்தம் எல்லாம் வந்து பக்கத்து உக்காந்து வாழ்த்தும்போது பேசி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து புரிஞ்சு பேசும்போது நமக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி போய் பார்க்காதவங்கள பார்க்குற மாதிரி இருக்குது வெளில வெளிலேருந்து வரவங்க உள்ளூர்லேருந்து வரவுங்க எல்லோரையும் பார்த்து செய்றாங்க அது நல்ல விஷயமாக தான் நல்ல பெரிய விஷயமா இருக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா பெண் வீட்டு அழைப்பு மாப்ளை வீட்டு அழைப்பு இதெல்லாம் செய்வாங்க செய்யும்போது செலவு அதிகமாகும் ஆனாலும் சந்தோஷம் இருக்கும் பெரிய சந்தோஷந்தான் இருக்கும் இப்போ வந்து முன்னே மாதிரிலாம் கல்யாணம் வந்து கோயில் நடக்கும்போது சிம்பிளாக முடிஞ்சிடும் இப்போது வந்து ஏதாவது வைக்கிறாங்க ஆடல் பாடல் வைக்கிறாங்க சில பேர் ஆர்க்கெஸ்ட்டா வைக்கிறாங்க கச்சேரிலாம் வைக்கிறாங்க மேள மேள தாளங்கள்லாம் வைக்கிறாங்க அந் மாதிரி கேரளா மேள தாளம் வைக்கிறாங்க இந்த மாதிரி வைக்கும்போது செலவு அதிகமாக தான் இருக்குது ஆனால் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது எல்லோருக்கும் வந்து அந்த ஒரு ம மறக்க முடியாத அனுபவமாக இருக்குது அந்த கல்யாணம் வந்து ஆர்கெஸ்ட்டா வந்து எல்லோரும் பாடி ஆடும்போது சில பேர் வந்து சில இளைஞர்கள் வந்து சேர்ந்து ஆடறாங்க எல்லோரும் சேர்ந்து ஆடறாங்க சேர்ந்து ஆடறத பார்க்கும்போது எல்லோருக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும் சொந்தக்காரவர்கள்லாம் சேர்ந்து எல்லோரும் ஒரு டைம் ஆடுறாங்க மாதிரி இருக்குது